எப்போதுமே எலக்ட்ரானிக்ஸ் எது வாங்கினாலும் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தான் எப்போதுமே வாங்குவோம் இப்போது ஓரளவுக்கு ப்ரோடக்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஒரு சில ப்ரோடக்டெலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போது லாஸ்ட் டைம் நான் வாங்கின ஹெட்செட்டாக இருக்கட்டும் ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும் எதுவுமே சரியில்லை நாங்கள் ஒரு பிராண்டு கேட்டால் அவங்க ஒரு பிராண்டை கொடுத்துருக்காங்க சரி பிராண்டு தான் சரி ஓகே ஏதோ மாற்றி கொடுத்திட்டிங்க சரி ஒர்க்காகுது நல்லாயிருக்கும் அப்படின் பார்த்தா முன்னாடி மட்டும் கேட்லாகில் வந்துட்டு இப்படி இருக்கும் இவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்கும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க சரின்னு பார்த்தா உள்ளே யூஸ் பண்ணிணா சார்ஜே ஏற மாட்டேது ஹெட் ஃபோன் வந்து ப்ளூடூத் ஹெட் ஃபோன் வாங்கி அது சார்ஜும் ஏற மாட்டேது வேஸ்ட்டாக போய்விட்டு அப்படியே வெச்சுருக்கோம் அடுத்து வந்து இன்னொன்னு பார்த்தா ஸ்மார்ட் வாட்சு ஸ்மார்ட் வாட்சுன்னு தான் பேர் பட்டு நார்மல் வாட்சே பெட்ரு போல் ஸ்மார்டாகவே அதில் ஒன்றுமே இல்லை இது இந்த மாதிரி ஒரு மோசமான ப்ரோடக்ட்டை வந்துட்டு நான் இவங்க கிட்டேயிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னும் தெரியலை எப்போதுமே ஓரளவுக்கு நல்லா கொடுக்கறவுங்க இப்போ பிராண்டையே மாற்றிட்டாங்க ஸோ இது வந்து ஒர்ஸ்ட்டு பிஹேவியர் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் இதுபோல் வேறு இதுக்கு நேரில் போய்விட்டு கூட வாங்கியிருக்கலாம் போல் அப்போ கூட இவ்வளோ இது வந்ததில்லை சரி ரேட்டிங்ஸெலாம் இருக்கே அப்படின்னு பார்த்து நம்பி வாங்கி இப்போது வந்து இப்படி ஆகிடுச்சு எதுவும் சரியில்லை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை இப்போது ஓரளவுக்கு சார்ஜாகுது ஒரு ரெண்டு நாள் நின்றிந்தா கூட பரவாயில்ல வாங்கின உடனே அப்படியே இதாக ஆகிட்டு சரின்னு கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு கேட்டால் அவங்க வந்து இது பிராண்டடே கிடையாது இந்த பிராண்டே நாங்கள் வெச்சிடல அப்படின் சொல்லி வேறு சொல்லிவிட்டாங்க இப்போது இதை என்ன பண்ணுறதுணும் தெரில ஏது பண்ணுறதுணும் தெரில ரொம்ப மோசமாக இருக்குது